இப்போ நம்ம ஊரில் இருக்க சுற்றுலா இடோம் அப்படின்னு பார்த்தீங்கனா அது ஏலகிரி மலைதான் ஏலகிரி மலை சொல்லலாம் திருவண்ணாமலை மலை சொல்லலாம் அப்புறம் வேலூர் கோட்டை சொல்லலாம் நிறைய இடோம் இருக்கு சுற்றி பார்க்குறத்துக்கு ஆனால் ஏலகிரி மலையில் வந்து அங்கே இருக்கிற ஒரு இது அப்படின்னு பார்த்தோனா அங்கேவந்து நைட்டு ஸ்டே பண்ணுறத்துக்கு வந்து ரொம்ப காசு வாங்குறாங்க அப்படி ஒரு நைட்டுக்கே ஏ ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அப்படி சார்ஜ் பண்ணுறதால ஏழ மக்களால் அங்கேவந்து போய் தங்கி இருக்க முடியாது ஆனால் வெளியிருந்து மலையை சுற்றி பார்க்குறத்துக்கு அந்த க்ளைமேட் என்ஜாய் பண்ண வர்றவங்களுக்கு ரைடர்ஸ்கு எல்லாம் அந்த இடோம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளேஸாகருக்கும் அங்கேவந்து நான் அங்கேதான் படிக்கிறதால் எனக்கு தெரியும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ளைமேட்டு வெயிலுன்றதே நம்ம பார்க்கமுடியாது நல்லா ஜாலியாக இருக்கலாம் வேலூரில் அப்படின்னு நம்ப பார்த்தோன்னா நம்ப வேலூர் கோட்டை அந்த வேலூர் கோட்டையை சுற்றி தண்ணின்றது எப்பையுமே இருக்கும் பார்க்குறத்துக்கு ஒரு அழகான ஒரு இதுவாக இருக்கும் அந்த வேலூர் கோட்டைன்றது வந்து திருவண்ணாமலைன்னு பார்த்தோன்னா அங்கேவந்து நிறைய மலைகள் அப்படி இருக்கும் கோயில் இருக்கு திருவண்ணாமலைல அங்கே போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும்